கலை மற்றும் கைவினைத்துறைகளில் எடுத்துக் கொண்டால் நம்ம வந்து டிஸைன் விளம்பர திரைப்படங்களில் முக்கியமாக எடுத்துப் பார்க்கலாம் பார்க்கும்போது நம்மளுடைய கை கைவினைப் பொருள்கள் வந்து இப்போ நம் நாட்டில் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது எடுத்துகிட்டுப் போனால் நம்ம ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது அந்த திரைப்படத்தில் இப்படி ஒரு டிஸைன் வச்சுருக்காங்க அதனால் நம்ம இந்த டிஸைனை தான் வாங்கணும் கையில் செய்கிற பொருள் நல்லா இல்லை நம்ம வந்து மிஷினில் செஞ்சது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி மக்கள் வாங்கறாங்க அப்படி வாங்கும்போது நம்ம கையில் செஞ்ச பொருள்கள்லேயே வந்து மக்கள் மதிய மதிப்பு கம்மியாடுச்சு அதனால் அடுத்து வந்து பார்க்கப்போனா விளம்பரத்தினாலயே மக்கள் கைவினைப் பொருட்களை நம்ம மக்கள் வந்து வ வாங்குகிறது இல்லை மற்றும் வந்து ஒவ்வொரு விளம்பரத்திலையும் மக்கள் வ விளம்பரம் பண்ணும்போது இந்த பொருள் நல்லால்லை இந்த பொருள்தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க எப்படினா மிஷினில் செஞ்ச பொருள் வந்து பலநாட்கள் வந்து நீடித்து இருப்பதில்லை நம் கையில் செஞ்ச பொருள் வந்து பல நாட்கள் நம்ம நீடித்திருக்கும் பார்ப்பதற்கு வளமாக இருக்கும் ஆனால் மக்கள் அதை வாங்கி விரும்பி பயன்படுத்தி பார்த்தால்தான் கைவினைப் பொருட்களுடைய பலனே வந்து அவங்கள் அனுபவிக்க முடியும் பார்வையினாலும் விளம்பரத்தினாலும் மக்கள் வந்து ஒவ்வொரு பொருளையும் பா கம் மன மனதில் பதித்து விட்டார்கள் அதனால் நம்மளுக்கு கைவினைப் பொருட்களுடைய கலை வந்து குறைஞ்சுக்கிட்டுதான் வருது இந்தக் காலத்தில் நம்ம வந்து க ஒவ்வொரு நாளும் நம்ம கைவினைப் பொருள்களை வந்து நாம் பல பேர் கூடி அதனுடைய பலனை அனுபவித்து நம்ம பழகி அந்த பொருளை யூஸ் ப பயன்படுத்தினாக்கா நம் கைவினைப் பொருட்களுடைய பலன் இன்றைக்கும் நமக்கு நீடித்து வளரக்கூடியதாக இருக்கும் நம்ம வந்து எடுத்துக்கொண்டால் ஒரு படத்தைப் பார்க்கப் போனால் கைவினைப் பொருளை பற்றி பார்க்காமல் மிஷினில் செய்கிறாங்க இது நல்லா இருக்கும் பார்வைக்கும் நல்ல சீக்கிரம் முடிக்கிறாங்க இப்போ கம்ப்யூட்டரில் போட்டதுனால க டிஸைனெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு அந்த டிஸைன் போடும்போது ஒரு நூல் விட்டுப்போனாலே எல்லா நூட்களும் விட்டுவிடும் ஆனால் கையில செஞ்சப் பொருட்களை பார்த்து வாங்கும்போது ஒரு நூல் விட்டுப்போனால் கூட அதை பலப்படுத்தி பின் அதை சரிக்கட்டுற வேண்டிய முறைகளெலாம் பல இருக்குது ஆனால் அது பார்த்து வாங்கி இப்ப யூஸ் பண்ணுனால்தான் அதோடைய அருமை தெரியும் ஆனால் வந்து நம்ம திரைப்படம் விளம்பரம் இவற்றை பார்த்துக்கொண்டு மக்கள் வந்து கைவினைப் பொருளின் கலையை குறைத்துக்கொண்டு வருகின்றார்கள் நம்ம வந்து குறிப்பாக பார்க்கப் போனால் பல டிஸைன்களில் பல வ விளம்பரங்களில் பல திரைப்படங்களிலேயே எல்லாத்திலையுமே வந்து கைவினைப் பொருட்களை பற்றி எடுத்து காண்பிப்ப காண்பிப்பது இல்லை இப்போ இந்த காலத்தில் ஏன்னா பா பார்க்கப் போனால் எல்லாம் வந்து கம்ப்யூட்டர் காலமாக மாறிக்கொண்டு இருப்பதால் மக்கள் வந்து கைவினைப் பொருளுக்கு மதிப்பு கொடுப்பது இல்லை இதனால் நம் நம்மளுடைய துறைகளில் கைவினைப் பொருள் அழிந்துக்கொண்டு தான் வருகின்றது இதனால் நம்ம கலை கலையை பற்றி யோசிக்கும்பொழுது இன்னும் அதிகமாக பெண்கள் தான் கலை கலைத்துறையிலே வளர்ந்துக் கொண்டு வருகின்றார்கள் எனக்குப் பிடித்தது கலை கலை கலை மற்றும் கைவினைப் பொருட்களை பற்றி நான் ரொம்ப ஆர்வத்துடன் நிறைய வ உருவாக்கி உள்ளேன் அது மண்பானை செய்வது உல்லன் பின்னுவது வயர்க்கூடை பின்னுவது பட்டை ஒயர் ப கூடை போடுவது மற்றும் சணல் பை பின்னுவது இப்படியெல்லாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் ஆனால் நம் பல மாடல்கள்லையும் பல டிஸைன்கள்லையும் பைகளை அமைக்கலாம் பல அது மாதிரி நம்ம நினைக்கிறதே நம் மனதிலே க யோசிச்சு யோசிச்சு சொல்லலாம் ஆனால் டிஸைன் போடும்போது கம்ப்யூட்டர்லேயும் மிஷின்லேயும் தைக்கும்போது உடனுக்குடன் அது செய்யமுடியாது நம்ம ந ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய கைவினைப் பொருள்களின் கலைத்திறனையும் வளர்ப்பது நம்முடைய கைகளும் மனது மனதை உறுதி செய்யக்கூடிய யோசனைகளை வைத்துக்கொண்டு நம்மளுடைய கலைத்திறனை வளர்க்க முடியும் அதனால் நம் கலைத்திறனை வளர்க்க இப்போது நம்மளுடைய பெண்கள் வந்து அதிகமாக இருக்கின்றார்கள் அதனால் நம்ம கலைத்திறனை வந்து அழித்துக்கு வரக்கூடிய விளம்பரங்களையும் திரைப்படங்களையும் பார்த்து தான் நம்ம கலைத் தொழில் வ இப்போது குறைந்து வருகின்றது இதனால் நம்ம கலைத்திறனை வளர்க்க அனைவரையும் முன்னோக்கி வரவேண்டும் என்று என்னுடைய க கலைத்திறனை பற்றிக் கூறி முடிக்கின்றேன்